எங்கள் வீட்டில் செடிகள் வந்து ரோஜா பூ செடி மாதுளைம் பழம் செடி கொடிகள்னு சொல்லி பார்க்கறப்ப நிறையா கொடிகள் போட்டோம் ஆனால் வந்து பார்த்திங்கனா மழை வெயில் இல்லாததுனால அதிகம் வளரல பூசணிக்காய் அவரக்காய் இந்த மாதிரி கொடிகள்லாம் போட்டோம் இந்த வருடம் மழை இல்லாததுனால அது முளைச்சி பாதி வந்துச்சு மீதி வந்து பார்த்திங்கனா அப்டி ஃபுல்லா அப்படியே காஞ்சி போயிடுச்சி வேற அதிகமாக போட்டாலும் வளர மாட்டிங்கிது ஏன்னா என்னென்னு தெரியல நிறையா நாங்களும் செடி வச்சி பார்த்துட்டோம் ஆனால் அதிகம் வந்து வளரல ஆனால் இப்போ சரிய சமீபத்தில் போட்டதுன்னு சொல்லி பார்த்திங்கனா ரோஜாப்பூ மாதுளைம் பழம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா மருதாணி போட்டுருக்கோம் அதுவும் நல்லா வந்துட்டுருக்கு வேற இனிமேல் தான் அடுத்த வருடம் தான் மழை பெஞ்சின்னா எதாவது செடிகள் வைக்கலாம் சொல்லி ஒரு அபிப்பிராயம் இருக்குது ஆனால் நிறையா வளர்த்தணும் சொல்லி ஆசை தான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின் சொல்லி பார்த்திங்கனா இங்கே அதிகமாக செடிகள் வளரது இல்லை அந்த மண்ணு சரி இல்லையா இல்லை என்னென்னு தெரியல வளர மாட்டிக்கிது இப்போ தான் ஒவ்வொன்னா வச்சி வச்சி ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கோம் ஏற்கனவே எங்கள் வீட்டில் மாதுளைம் பழம் செடி இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கனா மருதாணி செடியும் ரோஜாப்பூ செடியும் வந்து வச்சிருக்கோம் அடுத்த வருடம் கண்டிப்பாக இன்னும் வேற செடிகள் வந்து வைக்கலாம் சொல்லி ஒரு ஆசை நிறையா அங்கே மல்லிகைப்பூ செடி வைச்சோம் ஆனால் செடி மட்டுந்தான் வளருது ஆனால் பூ வந்து வரமாட்டிக்கிது குண்டு மல்லி செடியும் வந்து வச்சிருக்கோம் இப்போ தான் வச்சிருக்கோம் ஆனால் வந்து பார்த்திங்கனா இன்னும் சரியாக வளரல அடுத்த வருடம் கண்டிப்பாக இன்னும் நிறையா செடிகள் வைக்கலாம் அப்படி சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது ஏன்னா பிள்ளைங்க அப்படினாவே அதிகமாக வந்து பூக்கள் நல்லா வரும் விரும்புவாங்கள்ல அதனால் அந்த செடிகள் வந்தோனே வளர்த்துணும் கண்டிப்பாக அடுத்த வருடம் நிறையா செடிகள் வந்து வளர்த்துவேன்